ஹலோ கஸ்டமர் கேருங்களா மேம் நான் வந்து பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணிட்ருக்கேன் அதில் வந்து த்ரீ ஜி தான் கிடைக்குது ஃபோர் ஜி ஃபைவ் ஜி கிடைக்கிற மாதிரி சிம் மாற்றித்தருவீங்களா ஏர்டெல் தான் வேணுங்க ஏர்டெல்ல ஏர்டெல்ல ஃபை ஜி சிம் வேணும் ஆ ஓகேங்க ஃபை ஜி சேஞ்ச் பண்றதனால நம்பர் ஏதாவது மாற்றணுங்களா இல்லை அதே நம்பர்ல

ஓகேங்க த்ரீ டேஸ் ஆகுங்களா சரிங்க போட்டே இருக்கணுங்களா

ஓகேங்க